இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இந்தியாவிற்கு என்று எந்தவொரு அடையாள மொழியும் கிடையாது அங்குள்ள மாநிலங்களில் பல்வேறு மொழிகள் இருக்கிறது அதில் மிகவும் தலைசிறந்த மொழியாக விளங்கக்கூடியது தமிழ் அப்படிப்பட்ட தமிழில் இருந்துதான் இங்கருக்கும் பல்வேறு மாநிலங்களுக்கு கிளை மொழியாக தமிழில் இருந்துதான் பிரிந்து செல்கிறது அப்படி இருக்கும்பொழுது சமஸ்கிருதம் என்பது என் ஆணிவேர் தமிழின் ஆணிவேருக்கே கிடையாதுங்கிற பொழுது இடையில் வந்த மொழிகள் எதுவுமே தமிழை என்றும் தாக்கத்திற்கு உட்பட்டாது தமிழ் என்பது தனித்து நிற்கக்கூடிய ஒரு வீரமான ஒரு மொழி தமிழர்களிடம் தமிழை பற்றிக் கேட்டால் தனது தாய்மொழியாக சொல்வார்கள் அப்படிப்பட்ட தாய் மதிப்பைக் கொடுக்கக்கூடியது தமிழ்மொழி இப்படி இருக்கும்பொழுது தமிழுக்கு எப்படி ஆங்கிலமும் சமஸ்கிருதமும் தாக்கத்தை உண்டாக்கும் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய மொழிக்கும் ஆயிரம் ஆண்டுக்கு முன்பு தோன்றிய மொழிக்கும் இடையில் இருக்கும் வேறுபாடுகளும் அதனின் அற்புதங்களும் மாறுபடும் தமிழ் என்பது என் ஆதிக்குடி பேசியது அப்பொழுது தூய தமிழ் சொற்கள் இங்கு அனைவரின் நாவிலும் கொஞ்சி விளையாடியது இன்று அதில் ஆங்கிலமும் சமஸ்கிருதமும் வடமொழிச்சொற்களும் கலந்திருக்கிறது என்பது என் தமிழுக்கு மிகப்பெரிய இழிவான ஒன்றுதான் ஆனாலும் தமிழ் என்பது அனைவரையும் அரவணைத்துக் கொள்ளும் யாரையும் அடித்து ஒதுக்காது அதுபோன்று தான் தமிழ் இப்பொழுது நிறைய சமஸ்கிருதங்களையும் ஆங்கிலத்தையும் கலந்து தமிழை பேசுகிறோம் தமிழ் எப்பொழுதும் எல்லாரையும் வாழ வைத்து தான் பழக்கம் தமிழ் என்றும் அடுத்தவன் வயிற்றில் அடிக்காது தமிழ்நாட்டை நம்பி வந்தோர் எவரும் இதுவரையில் வீணாப் போனதாக சரித்திரம் இல்லை வந்தாரை வாழ வைக்கும் பூமி என்று சொல்லுவதே எங்கள் சென்னையை தான் அங்கு அதிகமாக தமிழ்தானே பேசப்படுகிறது தமிழ்குடிதானே அங்கு அதிகமாக இருக்கிறது தமிழில் அதிகமான வார்த்தை மாயாஜாலத்தில் இருக்கிறது அதனுடன் அதனுடைய பாவனையை மாற்றினால்கூட ஒரே ஒரு சொல்லுக்கு அதிகமான வேறுபாடுகள் இருக்கிறது வா என்று சொல்வதற்கும் இங்கு வா அப்படி என்று சொல்வதற்கும் இங்கு வா அப்படி என்று சொல்வதற்கும் அதிகமான வேறுபாடுகள் இருக்கு எந்தவொரு மொழிக்குமே இந்த ஒரு பாவனை என்பது கிடையாது உதாரணத்திற்கு நீங்கள் சொல்லிய சமஸ்கிருதமாக இருக்கட்டும் ஆங்கிலமாக இருக்கட்டும் ஆனால் தமிழுக்கு மட்டுந்தான் இந்த பாவனைகள் அதிகமான கவிதை நடை உரைகள் இது எல்லாமே இருக்கும் ஒரு பொருளுக்கே இரண்டு மூன்று சொற்களை வைப்பது உரலுக்கே குந்தாணி என்று பெயர் இருக்கிறது குத்துக்கல் என்று பெயர் இருக்கிறது இதுபோன்று ஒரு கல்லுக்கே ஆயிரத்தெட்டு பெயரை வைத்திருக்கக்கூடியது தமிழ் ஒவ்வொரு முறையும் தமிழ் சிறந்து தான் விளங்குகிறதே தவிர தாழ்ந்து எந்தவொரு இடத்திலும் விளங்கியது இல்லை இப்பொழுது வேண்டுமானால் ஹிந்தி மொழியாக இருக்கட்டும் சமஸ்கிருதம் ஆங்கிலம் இவையெல்லாம் எனது மக்களை இவையெல்லாம் பேசினால் பெருமை என்று மூளையை மழுங்கச் செய்து பேச வைத்துக் கொண்டிருக்கிறது இதையெல்லாம் என் பிள்ளைகள் பேசினால் மிகவும் பெருமையாக இருக்கும் ஒரு இடத்தில் சென்று ஆங்கிலத்தில் பேசினால்தான் பெருமை என்று நினைப்பவர்களுக்கு தன் பிள்ளைகளே தாய்மொழியை தவறாக எழுதினால் தன் தா தாய்க்கே இழிவான ஒன்று என்பதை மறந்து விடுகின்றன இன்றைய தலைமுறையினரை நாம் அப்படி பழக்கி வைத்திருக்கிறோம் அதனால் தமிழ் என்றும் எந்த ஒரு மொழிக்கும் தாக்கத்தை தமிழ்தான் ஏற்படுத்துமே தவிர தமிழுக்கு எந்தவொரு மொழியும் தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது மாற்றங்கள் என்றும் மாறிக்கொண்டே தான் இருக்கும் ஆனால் மாறாத ஒன்று மாற்றம் மட்டும்தான் அந்த மாற்றம் என் தமிழ்மொழிக்கும் வந்து வந்து மீண்டும் அனைவரும் தமிழையே அதிகமாக பேசுவார்கள் இன்று தமிழ் பள்ளிக்கூடங்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது இன்று தமிழ் பல் தமிழ் கடைகளில் வைக்கக்கூடிய செய்திப் பலகைகள் தமிழில்தான் இருக்கிறது ஆங்கிலத்தில் இருந்தாலும் தமிழில் பெயரை நன்றாக பெருசாக எழுதிவிட்டு கீழே ஆங்கிலத்தில் சிறியதாக உள்ளது என்றும் எங்களுக்கு தமிழ் எங்களை நாங்கள் நாங்கள் தமிழை என்றும் விட்டுக்கொடுக்க மாட்டோம் தமிழ் எப்பொழுதும் எங்கள் உயிர்மூச்சு தமிழ் எங்கள் மூச்சு அது எங்கள் உயிர் மூச்சு நன்றி